ஹலோ சார் பொன்னுசாமி ஹோட்டலா நான் காந்திமதி பேசுகிறேன் சார் இந்தமாதிரி அரை மணிநேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் சார் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வெளியே வந்திருக்கேன்னு கேன்சல் பண்ணிவிட்டேன் சார் அரைமணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அமௌன்ட் ரீஃபண்ட் பண்ணலை சார் என்னோடய ஆர்டர் ஐடி வந்து ட்ரிபில் நைன் ஃபோர் த்ரீ சார் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இரண்டு பிரியாணி ஹாஃப் தந்தூரி இரண்டு கோகோகோலா சார் மொத்தம் அமௌன்ட் வந்து ஐநூறு ருபாய் சார் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க சார் நான் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வெளியே இருக்கேன் சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார் என்னது சார் ஐம்பது ரூபா பிடிப்பீங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் சார் ஐம்பது ரூபா பிடிக்கிறீங்க சரி சார் நான் வேலையில் இருக்கேன் கொஞ்சம் அந்த ஃபோர் ஃபிப்ட்டியாச்சும் அனுப்பி விடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்